இந்தியாவில் எல்லோருக்கும் டீ பிடிக்கும் அதிகமாக டீ குடிச்சிட்டே இருக்கிறவங்களும் இருப்பாங்க நான் என்னோட வீட்டில் டீ வந்து ஃபர்ஸ்டு அடுப்பை ஆன் பண்ணி பால் கொஞ்சம் வந்து சூடு பண்ணணும் சூடு பண்ணதுக்கப்றோம் அதில் லைட்டாக தண்ணியும் சேர்த்துட்டு அப்பறம் அது பொங்கி வரணும் அது இன்னும் கொஞ்சம் நேரம் சூடு பண்ணும் போது அது பால் பொங்கி வரும் அப்போ கொஞ்சம் சக்கரை டீத்தூள்லாம் தேவையான அளவு போட்டுட்டு அது மறுப்படி கொஞ்சம் நேரம் பொங்கி வர அளவுக்கு வெயிட் பண்ணும் அது பொங்கி வந்ததுக்கப்பறோம் அது அடுப்புலருந்து எடுத்துரணும் எடுத்துட்டு அந்த டீத்தூள்லாம் இல்லாமல் அதை வடிகட்டி குடிச்சால் சூப்பராயிருக்கும்